எஃப்எம்ல எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சின்னால் சூரியன் எஃப்எம்ல வர ஊர் சுற்றலாம் வாங்க அப்படிங்கற ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மக்கள் கூட வந்து பேசி அந்த ஊரோட பெயர்க்காரணம் என்ன அந்த அந்த ஊர்ல வந்து எந்த தொழில் வந்து பிரதானமாக இருக்குது அந்த மக்களோட கலாச்சாரம் அவங்க பேசுகிற மொழி இது எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு அதுக்கப்ப்றம் வந்து அந்த மக்கள் கிட்ட இது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு இடைவேளையின் போதுமே அந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்டு வந்து அந்த பாடலை வந்து ஒளிபரப்புவாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சியாக வந்து சூரியன் எஃப்எம்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியைப்பற்றி பேசணுன்னா இப்போ ஃபேமஸாக போய்ட்டு இருக்கிறது விஜய் டிவியில பிக்பாஸ் அப்படிங்கற நிகழ்ச்சி அதில் வந்து பெரும்பாலும் சண்டைப்போடறது அதை வந்து டிஆர்பிக்காக யூஸ் பண்ணுறது அதைவச்சி ஓட்ஸ் போட்டு வாராவாரம் ஒவ்வொருத்தரை வெளியேற்றது இந்தமாதிரி ஒரே வீட்டில பதினாறு பேர்த்த வச்சு அவங்களோட குணாதிசயங்கள் என்ன ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க தெரிஞ்சிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி டாஸ்க்ஸெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு வீக் எண்டில் வந்து ஒருத்தரை வந்து வெளியேற்றது இதுதான் அந்த ஷோவோட கான்செப்ட்டு